எனக்கு குக்கிங்னால் ரொம்ப பிடிக்கும் அது வந்து நான் ஒரு பொழுது போக்காகதான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன் அதுக்கப்பறம் எனக்கு பிடுச்சதால நானே எதாச்சும் ஐட்டம்ஸ் இதேமாதிரி செஞ்சு பார்ப்போம் அப்படின் சொல்லிட்டு நான் அப்புறம் செஞ்சேன் செஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து லட்டு பாதாம் பாதாம் ஜுசஸ் லெமன் ஜுஸ் அப்பறம் இந்த மாதிரி பல ஜுஸ் ஸ்நாக்ஸ் இந்தமாதிரி அதிகமாக நான் செஞ்சு சா செஞ்சு செய்வேன் அப்புறம் சமப் சமைக்கிறதுலயும் நான் நல்லா குக்கிங் அந்தமாதிரி எனக்கு நல்லா செய்வேன் தக்காளி சாதம் புளி சாதம் லெமன் சாதம் இந்தமாதிரி எல்லா சாதங்களும் எனக்கு கொஞ்சம் புடுச் பிடிக்கும் அந்தமாதிரி செர் பிடிக்குமே நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படியே நம்பளே செஞ்சு நம்பளே சாப்பிடுவோம் சொல்லிவிட்டு நான் அப்புறம் செஞ்சு செஞ்சு பழகினேன் செஞ்சு போனால் எனக்கு ரொம்ப பிடுச்சிது நான் செஞ்சு சாப்பிட்டம்போது எனக்கு பிடுச்சிது எங்கள் வீட்லேயும் அதேமாதிரி எல்லாத்துக்கும் பிடுச்சிது பிடுச்சதுக்கப்பறம் சரி இதை கொஞ்சம் சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின் சொல்லிவிட்டு ஒரு குட்ஸ் ஒரு ஸ்நாக்சும் சரி ஒரு குக்கிங் சாப்பாடு இந்தமாரி குக்கிங்கும் ஓகே ஒரு ஜுஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சதால எங்கள் வீட்டில் வந்து நான் கேட்டேன் மா இது இதேமாதிரி எனக்கு இந்த குக்கிங்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாகருக்கு இதை வந்து நான் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின் சொல்லி நான் கேட்ட போது எங்கள் அப்பா எங்கள் அப்பாவும் சரி எங்கள் ஃபேமிலியில் எல்லாம் ஓகே ஓகே அம்மா உனக்கா எல்லா நல்ல வருதுல்ல அப்படின் சொன்னாங்க ஓகே மா நான் அப்போ பாக்கெட் பண்ணி விற்க ஆரமிச்சிடறேன் அப்படின் சொன்னேன் நான் ஓகேமா அப்படின்னாங்க அப்போ அதுக் அதுக்கு மேலே நானும் ஒரு பாக்கெட் பண்ணி இதேமாரி கஸ்டமருக்லாம் சேல்ஸ் பண்ணால் அவங்களும் ஓகே குட்ஸ் நல்லாயிருக்கு குக்கிங்கும் நல்லார் சாப்பாடு ஜூஸ் எல்லாமே நல்லாருக்குமா அப்படின் அவங்களும் சொன்னாங்க ஓகேங்க அப்படின் சொல்லிவிட்டு நான் இந்தமாதிரி நல்லாவே செஞ்சது அவங்களுக்கும் பிடுச்சி போய் அப்புறம் என்ன எல்லாமே என்கிட்ட வந்து எல்லாமே வாங்க ஆரம்பிச்சாங்க சமைக்கறதும் எல்லாமே நல்லாருக்கு இந்த கடையில் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின் சொல்லிட்டு சொன்னாங்க இதே எனக்கு பொழுது போக்காக நான் பண்ண போனது எனக்கு வந்து பொழுதுபோக்காகவே நான் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இதை அப்படியே